ஹலோ யாருங்க ஆ யாருங்க ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க எப்படி தைக்கணும் என்னென்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ ஆ நானும் லைனிங் எடுத்து தைப்பேங்க ஆ சரிங்க ஆ ஆ திருவடி மொட்டை லிங்க தெருவில் இருக்கிறேங்க ஆமாங்க ஆ ஆமாங்க ஆ ஆ எடுத்துக்கிறேங்க எடு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் தைச்சித் தரோம் ஆ சரிங்க ஆ பண்ணுவோங்க ஆ தெரியும் ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க வைச்சு தைச்சித் தரேங்க வாங்க ரெண்டு சுடிதாருக்கு ம ஐந்நூறு ரூபாய்ங்க

இதே பண்ருட்டிலேயும் அதிகங்க திருவடியில் கொஞ்சம் கம்மிங்க பண்ருட்டியெலாம் கொடுத்து நாங்களே லைனிங் எடுக்கணும் இல்லைங்களா நீங்கள் லைனிங் எடுத்து கொடுத்தாக்கா கம்மியாக வரும் நாங்கள் லைனிங் எடுத்தாக்கால் அதிகமாக வரும் ஆ சரிங்க ரெண்டு நாளில் தைச்சித் தருவோம் ஆ சரி வாங்க எடுத்துகிட்டு வாங்க கம்மி பண்ணிக்கிறேன் ஆ சரிங்க காலையில் ஒன்பது மணியிலேருந்து க கடை திறப்போங்க காலையில் ஒம்பது மணிக்கு கடை திறப்போம் ஆ சரியாக இருக்குங்க வாங்க ஆ சரிங்க சரிங்க எடுத்துகிட்டு வாங்க சரி ஆ சரிங்க